எங்கள் வீட்லேயே தோட்டம் அமைத்து தோட்டம் அமைத்து கொல்லைப்பக்கம் பெரிய பாத்தியாக கட்டி கொத்தவரம் செடி கத்திரி வெண்டைக்கா இந்த செடிங்கள் வச்சுருக்கோம் பாகற்காய் பந்தல் புடலம் பந்தல் இதெல்லாம் போட்டு பராமரிக்கிறோம் எங்கள் வீட்டில் எல்லாேருக்குமே அந்த தோட்ட வேலை தான் கீரை பாத்தி கட்டி கீரை வெதைச்சி அதையும் வந்து வியாபாரத்துக்கெல்லாம் எடுத்துகிட்டுப் போவாங்க அதுலேயும் அவர்களுக்கு அதிக லாபம் தான் கிடைக்கிது நாங்கள் வந்து ரசாயன உரமெலாம் வாங்கிறது இல்லை அது வீட்டில் இருக்கிற மாட்டு சாணம் சாம்பல் மற்ற மக்கிப்போன எரு இதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து செடிகள்லேயே வச்சு எல்லாம் களை எடுக்கிறது புல்லு பிடுங்கறது எல்லாமே நாங்கள் தான் வேலை பார்த்துக்குறோம் எங்களுக்கு அதுலேயே தான் பொழுதுபோக்கு வருமானமும் அதிகமாக ஈட்டுறோம் எல்லாேருமே நாட்டு காய்கறிண்டு வீட்டுக்கும் எங்களுக்கு ஆகுது வெளியிலேயும் நாங்கள் வியாபா வியாபாரத்துக்கும் வாங்கி எடுத்துகிட்டு போவாங்க பக்கத்தில் பக்கத்துலேயும் வாங்கிகிட்டு போவாங்க அதிக லாபம் தான் இருக்கக்காண்டி அதனால நான் அது

அதனால் வந்து ஒன்றும் நஷ்டம் கிடையாது இது மாரி எல்லாேருமே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இடத்த ஒதுக்கி காய்கறி பயிரிச்சல் பண்ணாலே அவங்க அவர்களுக்கு வந்து வீட்டுக்கும் ஆகிடும் வருமானத்துக்கும் சௌகரியமா இருக்கும் என்